நீங்கள் இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து எங்களுக்கெலாம் வந்து வருமானம் நிறையா இருக்கும் இந்த வெயில் காலம் தான் கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலந்தான் அப்போ தான் வந்து முந்திரிக் கொட்டை சீசனு பலாப்பழம் சீசன்லாம் ஸோ வந்து எங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும் கொல்லை வச்சிருக்குறவங்களுக்கெலாம் ஆனால் அதில் வந்து ஒரு இது என்னென்னால் எங்களுக்கு வந்து வெயில் சுத்தமாக தாங்காதுங்க இங்கே அவ்வளோ அப்படியே கொளுத்தி எடுக்குது வெ அந்த வெயில்னால் இங்கே கொஞ்சம் ப ப ஒரு ஒரு நாள் வெயிலுன்றத விட வெயில் காலத்தில் இந்த முந்திரிக் கொட்டை பூக் பூ பூக்கிற நேரத்தில் மழை பெஞ்சிடும் அந்த மழை பெய்யிறதுனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மழை பெய்யிறதுனால் பூவெல்லாம் கொட்டிவிடும் அதனால் வந்து எங்களுக்கு வருமானம் பாதிக்கிறது கொஞ்சம் இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த வெ வெயில் காலம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த கொட்டை பொறுக்கலாம் போனால் சுத்தமாக முடியாதுங்க உட்காந்து ஏழுந்துரிச்சி சுத்தமாக பொறுக்கிட்டு வரதுக்குள்ள அவன் அவனுக்கு அவ்வளோதான் மணி இப்போ ஒரு காலில் ஒரு நாலு மணிக்கு போனோன்னால் ஒரு ஒரு மணி எட்டு அந்தமாதிரி வருவோம் வீட்டுக்கு அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு தான் வருவோம் காலை சாப்பாட்டுக்கு அதுக்குள்ளே எங்களால் சுத்தமாக ஒன்றுமே முடியாது ரொம்ப க கஷ்டமாக இருக்கும் வெயில் அதிகமாக இருந்ததுன்னா அதே வந்து மழை அதிகமாக இருந்துதுன்னா எங்கேயா சேறும் சகதியுமாக எங்கேயா இந்த வெளியே நகருறதே கஷ்டமாக இருக்கும் மழைலாம் அதிகமாக இருந்துச்சின்னால்